சமைக்கும் போது சமையல் என்ன சமைக்கிறமோ அதுக்கு தகுந்த பாத்திரத்தை நம்ம கையில் எடுத்து வச்சிக்குவேன் சாப்பாடு வைக்கிணுனா குக்கர் எடுத்து கையில் வச்சிக்குவோம் அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிக்கிவோம் அடுத்தது சாம்பார் இதெலாம் வைக்கிணுனா பாத்திரம் அதுக்கு தகுந்த மாதிரி தேய்சா மாதிரி இருக்கும் அதை எடுத்து வச்சிக்கிவோம் ரசத்துக்கு வடை சட்டி எடுத்து வச்சிக்கிவோம் கட் பண்ணுறதுக்கு அருவாமனை தேங்காய் துருவி கத்து கா கத்தி வெங்காயம் நறுக்கறத்துக்கலாம் கத்தி இதெல்லாம் எடுத்து வச்சிக்கிவோம் அது அதுக்கான பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டு தான் சமையல் பண்ணுவோம்